இப்போது பறவைங்கிறபோது அபூர்வமானதுங்கிற போது நம்ம கிளைமேட் மாறுகிற போது சேஞ்சாகிற போது இப்போது இந்த நீர்நிலை குட்டைகளில் வந்து ஒவ்வொரு கொக்கு பெருசாக இருக்கும் நம்ம இப்போ நம்ம நார்மலாக இப்போ நம்ம வயல் செய்டு காட்டு செய்டு நம்ம நடந்து போனோம்னால் நம்ம கொக்கு சிறுசாக ஒரு சின்ன சின்னதாக இருக்கும் அது நம்ம பறவை ஆனால் அந்தப்பக்கம் ஒரு குளம் குட்டையில் போய் பார்க்கிற போது ஒரு நாலஞ்சு உருப்படி மேலே நல்லா நிறைய பெருசாக பறக்கும் பாக்கறதுக்கு ஒரு அரிதாக இருக்கும் அது என்ன இத்தாச்சூடு பறவை நாம் பார்த்ததே இல்லையேன்னு போய் கிட்டே போய் பார்க்கையில அது வந்து ஒரு வெ வெளிநாட்டுலருந்து வறட்சியின் காரணமாக நம்ம நீர்நிலை பக்கம் தங்குறதுக்காக வந்துருக்கு முட்டு வச்சு மரத்தில் தங்கியிருக்கு அது நல்லா பார்க்கறக்கு அழகாக இருக்கும் எல்லாம் ஓடிப் போய் பார்ப்போம் நாங்கள் படமெல்லாம் ஃபோட்டோ எடுப்போம் அதை காட்டுவோம் வீட்டில் குழந்தைக்கிட்ட இது வந்து வெளிநாட்லருந்து அரிய வகை பறவை இது நம்ம நாட்டில் இல்லை அப்படிங்கிறபோது அவங்க சந்தோஷப்படுவாங்க